புதுசாக எதாச்சும் கற்றுக்கணும்னா நான் வந்துட்டு இந்த பிளேஸ்டோரில் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன் அப்படியும் இல்லைனா எங்கேயாது வெளியே போவேன் கடைங்களுக்குலாம் போகும் போகும்போது அவங்க எப்படி பண்றாங்க என்ன மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுவேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்புறம் யூட்யூப் சம்ஸு இல்லைனா இப்போது ரீசென்டாக இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி விஷயத்துல அங்கே பார்ப்பேன் ட்ரையும் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பார்த்து தான் புதுசான விஷயங்கள நான் கற்றுக்கிட்டேன்